நம் பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கனா நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களிருக்கு இந்த பிரபஞ்சன்றது லத்தின் மொழிலேருந்து தான் வந்துச்சு நம் பிரபஞ்சத்தில் வந்து கோள்கள் விண்மீன்கள் விண்மீன் திரள்களெலாம் இருக்குது நம்ப பிரபஞ்சத்தில் மொத்தம் ஒன்போது கோள்கள் இருக்குது ஒன்போது கோளில் வந்து முதற்கோள் வந்து சூரியன் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லாம் கோளும் சுற்றி வருது அதே மாதிரி பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கனா மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் முக்கியமான நட்சத்திரம் வந்து சூரியன் பிரபஞ்சம் வந்து தோன்றும் போது மிகப்பெரிய ஆற்றலோடு தோன்றிச்சு அப்போ அது தான் வந்து அந்த காலம்ன்ற அந்த கோட்பாடே உருவாச்சு இந்த காலத்தை வச்சு தான் நம்ம இப்போ நேரம் தான் கனெக்ட் பண்ணுறோம் இதுதான் அந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் மிக மிக சுவாரஸ்யமான விஷயம் இதில் ஒன் இதுவும் ஒன்று